கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிபட்டிணம் ஒன்றில் நான் அங்கு வசித்து வருகிறேன் நான் உணவுக்காக வோட்டல் முதலாளியிடம் ஆன்லைன் மூலம் சிக்கன் மட்டன் கிரேவி பரோட்டா சப்பாத்தி போன்றவைகளை நான் ஆர்டர் செய்திருந்தேன் அதாவது அந்த ஆர்டர் வழியில் இப்போது நான் அங்கு இல்லை வேறு ஒரு அட்ரஸ்சில் இருக்கிறேன் அதற்கு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி செய்யவும் மீண்டும் டெலிவரி செய்து விட்டு ப பணத்தை வாங்கி பெற்று கொள்ளுங்கள் அதனால் இப்போது நான் வேறு ஒரு அட்ரஸ்சில் வசித்து வருகிறேன் மீண்டும் மீண்டும் கு சொல்கிறேன்